எங்கள் ஊரில் விளையிற பயிருங்கள் வந்து கரும்பு நெல் மற்றும் உணவு வகைகளையும் பருப்பு வகைகளும் அவரை துவர தள்ளிங்க தள்ளிங்கொட்டை மற்றும் இதர காய்கறிகள் வந்து முள்ளங்கி கத்திரிக்காய் சுரக்காய் இவை எல்லாம் விளைகிறது இப் நெல் இப்போது எந்த பருவத்தில் விளைவது என்றால் தை மாதம் நாற்று விடுவோம் அது ஒரு இருபது நாள் கழிச்சி அதை சேறு ஓட்டி நடவு நடுவோம் அது ஒரு முப்பது நாள் அல்லது முப்பத்தஞ்சு நாள் கழிச்சு பின்னாடி அதை வந்து களை எடுப்போம் ஒரு நாற்பது நாளில் உரமும் இடுவோம் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு நாளில் நல்லா விளைச்சல் வரும் அதுக்கான மருந்து தெளிப்போம் அதுக்குப் பின்னாடி அறுவடை செஞ்சுடுவோம் அது எங்களுக்குப் போதுமான அளவு வைச்சுட்டு மீதியை நாங்கள் ஒ உழவு மார்க்கெட்டில் விற்று விடுவோம் மற்றும் கரும்பு வந்து உலவு ஓட்டி அதுக்கான பயிர் பருவத்தில் இடுவோம் அது வந்து பன்னிரெண்டு மாதத்துக்கு ஒருமுறை வெட்டுவோம் அது ஒரு ஏக்கருக்கு இவ்வளவுன்னு சொல்லி செலவாகும் அது நாற்பதாயிரமும் ஆகும் முப்பதனாயிரமும் ஆகும் அது ஆள் கூலியை பொறுத்து ஆகும் மற்ற உணவுங்களில்ன்னு சொல்லப் போனால் காய்கறிங்கள் இந்த தக்காளி தக்காளி வந்து அறுபது நாள் பயிர் அதில் வந்து முப்பது நாள் வந்து நாற்று நட்டு அதை மருந்தடிக்கிற வரைக்கும் சரியாக போய்விடும் அதுக்கு மேலே அதை ஆள் வைச்சு டொயின் கட்டி அது பழம் அறுக்கிறது அதெல்லாம் சரியாக போயிடும் அது வந்து டே லீலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அறுத்து எடுத்துன்னு போய் உழவர் மார்க்கெட்டில் அது நாங்கள் செலுத்திவிடுவோம் அது ஒரு க்ரேடு வந்து ஒரு இருபது கிலோ க்ரேடு வந்து மு முந்நூறுரூபாயிலிருந்து முந்நூற்றம்பது ரூபாய் போகும் அன்னன்றைக்கு மார்க்கெட்டு ரேட்டு பிரகாரம் அது விலைக்குப் போகும் மற்றபடி இந்த கோடைக்கால பயிருங்கள் வந்து தானியத்தில் வந்து பார்த்தீங்கனா அந்த சாமை கேழ்வரகு இதெல்லாம் மானாவாரி பயிராக போடுவோம் இதில் விளைஞ்சது வீட்டுக்குத் தேவையானதை வைச்சுக்கின்னு அதுவும் விலையில் போட்டுருவோம்